விவசாயிகள் விரும்பி வாங்குவது விவசாயிகள் வாங்குவது பருப்பு கடலப்பருப்பு மற்றும் வந்து நெல் மற்றும் சோள பயிர் சோள பயிர் விதைகளை எல்லாம் விரும்பி வாங்குவாங்க விரும்பி வாங்கி விவசாயம் பண்ணுவாங்க மக்காச்சோளம் மற்றும் கம்மங்கருது இதையெல்லாம் வந்து விரும்பி விதைகளை வாங்கி விவசாயம் பண்ணி செழிப்பாக இருக்கணுன்னு சொல்லி பண்ணுவாங்க அதே சமயம் வந்து மற்றும் வந்து நெல் விதைகளை பயிர் ஆக்கி விவசாயம் பண்ணுவாங்க அப்புறம் மற்றும் வந்து நிறைய விவசாயம் வந்து இப்போ தான் புதுசாக வந்து நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி அதை அதை விரும்பி வாங்கி நெல்லிப்பழத்தை விதையா வச்சு இப்போது நெல்லிப்பழம் அது ஒரு அஞ்சு வருடம் ஆறு வருடத்து காய் காய்க்கும்னு சொல்கிறாங்க அதையும் விரும்புகிறாங்க